ஹலோ யார் மேடம் சொல்லுங்கள் மேடம் வாங்கிக்கலாம் ஓரு ஆளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது மேடம் பத்துப் பேர் இருந்தால் மாதிரி ஒரு குழு மாதிரி இருந்திங்கன்னா கொடுக்குவோம் ம் இல்லை மேடம் மாட்டு லோனுன்னும்போது ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் தான் கொடுக்க முடியும் குழுவாக மகளிர் குழு சேமிப்பு மாதிரி இருந்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ஒரு ஆள் வரைக்கும் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் நீங்கள் எப்படி பன்னெண்டு பேர் மகளிர் குழுவாக இருக்கீங்களா இல்லை ஒரு ஆ ஒரு ஆளுன்னா மாட்டு லோன் மட்டும் தான் கொடுப்போம் ம் வேணும்னா வாங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம்னா கூட பன்னெண்டு பேருக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ பார்த்துக் கொடுக்குறோம் இருபத்தி நாலு மாதம் கட்ட வரும் ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் அதெல்லாம் எதுவும் வராது மேடம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பாஸ்புக்கு ஆதார் கார்டெல்லாம் பேங்க் புக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ம்ம் ஆ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் வேறு ஏதாச்சும் லோன் வாங்கிருக்கீங்களா வேறு எங்கேனா கம்பெனி பைனான்ஸ்காரங்க கிட்ட அந்த மாதிரின்னா எதனா வாங்கிருக்கீங்களா சரி மேடம் ஆமாம் ஆதார் கார்டு கார்டு பேங்க்கு புக்கு ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் மேடம் பார்த்து சொல்ல முடியும் ம் ஆதார் கார்டில் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா ஆமாம் பத்து பேருதுமே வேண்டும் ஆதார் கார்டெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா பேர் கீர் சேஞ்சு பண்ணுறா மாதிரி எதுனா இருக்கா ஆ சரிங்க மேடம் என்னக்கு வரீங்க ம் சரிங்க மேடம் வரும் போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ம் சரி மேடம் ம் ஓகே